எங்கள் ஊர்லெலாம் ஃபெஸ்டிவல் டைம் அப்பெல்லாம் குத்து சாங் குத்து சாங் அப்படினாவே கொஞ்சம் இன்டெரஸ்ட்டாக கொஞ்சம் குஷியா இருப்பாங்க இதுவே குத்து சாங்கை குத்து சாங் போடும்போது ஆடாதவங்க கூட டான்ஸ்ஸு வந்து ஆடுற மாதிரி அந்த மாதிரி சாங்காயிருந்தா சூப்பராயிருக்கும் இந்த மெலோடி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்டெரஸ்ட்டாகவே இருக்காது குத்து சாங்குங்கிறப்போ செமையாயிருக்கும் நல்லா உற்சாகமாகவும் இருக்கும் அப்படி நம்ம குத்து சாங்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணுறப்போ நல்லா அடுத்தவங்கள உற்சாகப் படுத்துகிற மாதிரியும் ஓ இவங்க சூப்பராக ஆடுறாங்க இந்த பாட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபெஸ்டிவல் டைமெல்லாம் குத்து சாங் போட எங்கள் ஊர்லெல்லாம் குத்து சாங்கு தான் போடுவாங்க

குத்து சாங் எல்லாத்துக்கும் மெலோடி சாங்கை விட கொஞ்சம் குத்தாக கொஞ்சம் டேன்ஸ் சூப்பராக சூப்பராகவும் வரும் குத்தாகவும் சாங் சூப்பராக அதை கேட்கவும் தோணும் நம்ம டான்ஸ் ஆடும்போது இன்டெரஸ்ட்டாக அவங்க பார்க்கணுன்னு குத்து சாங்கு மெயினாக போட்டால் சூப்பராக இருக்கும் குத்து சாங் போடுறப்போ நல்லாவே இருக்கும் நல் எ என்ஜாய் பண்ணுற மாதிரி அடுத்தவங்க அங்கே கீழே நின்று நம்ம இங்கே டான்ஸ் பண்ணும்போது அவங்க கீழே இருக்கும்போது கூட நம்ம குத்து சாங்கை போட்டால் நம்ம நம்ம ஆடுவோமோ தவிர கீழே இருக்கிறவிங்களுக்கு ஆடணும் அப்படிங்குற ஒரு எண்ணம் வரணும் அந்த மாதிரி ஒரு சாங் தான் சாங் அப்படி எடுக்கணுன்னால் குத்து சாங் பெஸ்ட்டாகவே இருக்கும் குத்து சாங்கை போட்டால் சூப்பராயிருக்கும் ஆடாதவங்க கூட டான்ஸ் பண்ணுவாங்க